அங்க ஆங்காங்கே வந்து கோயில்கள் நிறைய கட்ட ஆரமித்தாங்க ஏன்னால் வந்து கலாச்சாரம் அப்படினா வந்து கடவுள் அடிப்படையாக முன்னோர்கள் அவங்களை அடிப்படையாக வச்சுன்ட்றதுனால இங்கே வந்து இந்த கோயில் இருந்துச்சு இங்கே வந்து இந்த கோயில் இருந்துச்சு அப்படினு சொல்லி அது வந்து பெருசாக கட்டி அதை வந்து வடிவமைக்கிறாங்க சிலைகளா வடிவமைக்கிறாங்க அப்படி இல்லைன்னா பழம்பெரும் பழங்காலத்தில் இருந்த பொருட்கள் புதையல்கள் அப்படி இருந்தால் அது ஒரு இடமாக வந்து மண்டபமாக எதுனால் அதை இது பண்ணி அதை வந்து பொருட்காட்சிக்கு வந்து வச்சுர்றாங்க அப்படி தான் வந்து பொருட்காட்சிக்கு வச்சு அதை வந்து எக்ஸிபிஷன் மாதிரி அதை வந்து அருங்காட்சியகம் மாதிரி அவங்க வந்து நடத்துகிறாங்க அப்போ தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பாரம்பரியமான இது இந்த பொருட்களெலாம் இப்படி இப்படி இருந்துச்சு பானைகள் மண் பாண்டங்கள் அதுக்கப்புறம் புதையல்கள் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதை வந்து நம்ம பத்திரமாக வந்து ஒரு அருங்காட்சியகத்தில் வைச்சுட்டோம்னா மியூசியத்தில் வைச்சுட்டோம்னா அதை வந்து யாரும் தொடவும் மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதை வந்து யாரும் எடுத்து அதை வந்து இதுவும் டிஸ்டப் அது வந்து தா இது யூசும் பண்ண மாட்டாங்க அது வந்து நம்ம வந்து அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னோர்கள் வந்து இப்படியெலாம் நம்ம இருந்தாங்க அதை யூஸ் பண்ணிணாங்க போர் செய்யும் போது வாள்கள் அதுக்கப்புறம் வந்து போர் கத்திகள் அதுக்கு அப்புறம் வந்து அவர்களோட போட்டுக்கிற உடைகள் அதெல்லாம் வந்து இரும்பு உடைகள் அதெல்லாம் வந்து இருக்கும் எல்லாமே நம்ம வந்து அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து முன்னோர்கள் இப்படிலாம் இருந்தாங்க அதை வந்து நம்ம பா பாதுகாக்கணுன்னால் வந்து அது மா பொருட்காட்சிகள் அது மாதிரி அருங்காட்சியகத்தில் வந்து அது வச்சு அதை நம்ம வந்து பாதுக்கிறோம் அதை வந்து க்ளீன் பண்ணி அடிக்கடிக்கு சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி அருங்காட்சியகத்தில் வந்து நம்ம வந்து அதை வைக்கலாம் இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஓவியங்கள் ஓவியங்கள் வரையலாம் கோயிகளில் வரையலாம் ஏன்னால் இதில் நான் வந்து பாரம்பரியத்தை நம்ம வந்து வளர்க்குறேன்னா கோயிகளில் அதாவது அது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லிமாக இருக்கட்டும் கிறிஸ்டீனாக இருக்கட்டும் எங்கே வேண்ணாலும் அதை வந்து ஓவியமாக நம்ம வரையும் போது அது நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு ஓ இப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்ட்டு தோணும் சில இடத்துல குகைகளில் சில இடத்துல பாறைகளில் எல்லாம் வந்து வரைஞ்சுருப்பாங்க அந்த அரசரங்க படம் எதுனால் சின்னங்கள் அதெல்லாம் வந்து வரைஞ்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து பாரம்பரியத்தை வந்து நம்ம நினைவு நினைவில் கொண்டு வர்ற மாதிரியும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் சின்னங்கள் அப்படின்லாம் நாங்கள் பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஓவியங்களெலாம் வரையும் போது நம்ம வந்து அந்த பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் ஓ இப்படியெலாம் இருந்தாங்க இப்படிலாம் உடைகள் அணிஞ்சாங்கன்னு நகைகளெலாம் இப்படி தான் போட்டாங்க அப்படினுன்றது வந்து நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இது இது மாதிரி தான் நம்ம வந்து அதை பாதுகாக்கலாம் இப்படி பாதுகாக்கும் போது கலாச்சாரத்தை வந்து நம்ம மதிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி தான் அவங்க உடை அணிந்தாங்க அதே மாதிரி நம்மளும் உடை அணியணும் இப்படி தான் அவங்க அந் அந்த அவங்க அந்த காலத்தில் பானைகளெலாம் வச்சு தண்ணி குடிச்சுருப்பாங்கன்னா நம்ம வந்து இப்போது அப்படி இல்லை அதனால் அப்படிலாம் குடித்தா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்